நுகர்வோர் எப்படி நிலையத்தில் மற்றும் நெறிமுறைகளின் கோழி வளர்ப்பு கோழி வளர்க்குறதுக்கு வந்து இடோ வேணும் இடோ வசதி வந்து நல்லா நிறையா வேணும் அதுக்கு அப்புறம் சுற்றி வந்து வேலி போட்டுருக்கணும் கோழிக்கு வந்து தண்ணி எனி டைம் தண்ணி வேணும் அது வந்து பைப் மூலிமா வந்து தண்ணி எனி டைம் வந்து அது குடிச்சிக்கும் அதுக்கு அப்புறம் நல்லா காற்றோட்டமா இருக்கிற மாதிரி வேணும் இடோ வேணும் இந்த முறைகள்லாம் வந்து நாங்கள் கோழி வளர்ப்போம்